நம் இந்தியாவில் ஃபேஷன் தொழில்நுட்பத்தில் முந்தைய காலங்களை விட தற்பொழுது மாற்றங்கள் மிக மிக அதி வேகமாக மாறிக்கொண்டே இருக்கின்றன அதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்தால் நாகரீக உடை என்பது ரொம்பவும் முக்கிய பங்கு நம் இந்தியாவில் வகிக்கின்றன அதிலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ப இந்தியன் பீப்பிள் அப்ப டின்ற பட்சத்தில் உடை மாற்றங்கள் என்பது மற்ற நாடுகளை விட நம்ம நாட்டில் ரொம்ப முக்கியத்துவமாகவும் ப்ளஸ் பாரம்பரியமாகவும் பார்க்கப்படுகின்றன அதிலும் பழங்காலத்து நம்ம நாகரீகங்களும் உடைகளும் இன்னமும் புழக்கத்தில் உள்ள நம்ம கல்ச்சரில் அதுவும் மிக சிறந்த இந்தியரும் இந்தியாவின் உடைய ம நகரத்தில் உள்ள ஒரு உடையாகவும் இருக்குது ப்ளஸ் மாற்றங்களை ஏற்படுத்திய நாகரீகத்தில் உள்ளதையும் இந்தியாவில் சிறந்த ஒரு சமூகத்தில் நடைமுறையில் உள்ள நாகரீகத்தில் உள்ள ஒரு உடை மாற்றமாகவும் நம்ம கருதப்படுகிறது இதை மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிதாக மாற்றங்களும் புதிதாகவும் ஏற்கப்படுகின்றது பலது பழைய முறைகளையும் ஏற்கப்படுகின்றது ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான உடைகள் அணிய வேண்டும் என்பதுக்கு கால நேற்றங்களுக்கு ஏற்றவாறு நம் இந்தியாவில் முன் பின் முரண்பாடு இல்லாமல் காலங்களுக்கு தகுந்தாற் போல் மாற்றங்களை ஏற்படுத்திக்கொண்டு உடை நாகரீகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்றது அதுவும் நம்ப மக்கள் மத்தியில் கல்ச்சர் எந்தளவுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்குறாங்கன்னா இதை மாதிரி உடை நாகரீகத்தின் ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றதாலும் மாற்றங்களும் மற்ற விஷயங்களில் உடை நாகரீகம் என்பது நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தையும் மாற்றங்களையும் வளர்ச்சியும் கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது